ஹலோ மாஸ்டரா மாஸ்டர் நான் மோனிஷா பேசுகிறேன் மாஸ்டர் மாஸ்டர் இன்றைக்கி என்ன என்ன டான்ஸ் இருக்குது ஈவினிங் ப்ராக்டிஸ் ஒகே மாஸ்டர் என்ன மாஸ்டர் இன்றைக்கி டான்ஸு ஃபோக் டான்ஸ் மாற்றிட்டிங்க ஒகே மாஸ்டர் ஒகே மாஸ்டர் ஃபோக் டான்ஸ்க்கு என்ன என்ன திங்ஸ் கொண்டு வரணும் மாஸ்டர் ஓகே மாஸ்டர் ஓகே மாஸ்டர் ஓகே மாஸ் மாஸ்டர் ஸ்டிக் வந்து பழசு இருக்குது அதுவே கொண்டு வரலாமா இல்லை புதுசாக வாங்கணுமா மாஸ்டர் ஓகே மாஸ்டர் எப்போ மாஸ்டர் ப்ரோக்ராம் வரும்

ஓகே மாஸ்டர் இப்போ இப்போதைக்கி நம்ம செவன் மெம்பர்ஸ் டான்ஸ் பண்ணுறோம் மாஸ்டர் இப்போ அதே செவன் மெம்பர்ஸ் தானா இல்லை எக்ஸ்டா ஆட் பண்ணுறிங்களா மாஸ்டர் ஓகே மாஸ்டர் ஏதாவது இப்போ ஓகே ஓகே மா ஓகே மாஸ்டர் அதுக்கான ஃபீஸ் ஏதாவது பே பண்ணணுமா மாஸ்டர் ஓகே மாஸ்டர் ஓகே தேங்க்யூ மாஸ்டர்